இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு எட்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து ஏழு இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரம் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து ரெண்டு